ஆ வணக்கம் மேடம் மேடம் நான் ஸ்வீட்டு வேணும் மேடம் நான் வந்துட்டு ஒரு அனிஷா பேக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு ப்ரான்ச்சு வெச்சுருக்கேன் இப்போ வந்து எனக்கு வந்து பாதுஷா ஜாங்கிரி மைசூர்பாக்கு இந்த மாதிரி ஐட்டங்க வேணும் ஓகே ஓகே மேடம் இல்லை மில்க் ஸ்வீட்டு அது தான் மேடம் அதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸ்வீட்டு ஒரு ஃபிஃப்டி கேஜிஸ் மேடம் அதில் இல்லை நீங்கள் கொண்டாந்து குடுத்தால் எவ்வளோங்க மேடம்

பதனைஞ்சு கிலோமீட்ரில் ஒரு இருக்குது மேடம் ஒரு ப்ரான்ச்சு ஒன்று இருக்குது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவீங்க ஓகே மேடம் இப்பபோ இப்போ வந்து இப்போ ஃபிஃப்ட்டி கேஜிஸ்னா அதுக்கு மேலே வாங்குனாலும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவீங்க எவ்வளோ வாங்கினாலும் எத்தினை கிலோ வாங்கினாலும் இப்போது ஒரு டு ஃபைவ் ஹண்ட்ரடு கேஜி ஃபைவ் ஹண்ட்ரடு கேஜி வாங்கினாலும் அதே அதே தான் மேடம் அப்படிங்களா சரி சரி மேடம்

ஓகே தேங்க் யூ மேடம்